நான் வந்து டிராவல் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு அது ஒரு ஹாபியாகவே ஆய்போய்டிச்சு ஏன் டிராவலிங்கனா டென்ஷனாக இந்த ஆஃபீஸ் ஒர்க் இந்த மாதிரி டென்ஷன்லாம் ஆனிச்சின்னா எனக்கு டிராவல் பிடிக்கும் ஏன்னா எனக்கு சாங் கேட்டுகிட்டு டிராவல் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக நான் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் டென்ஷனை மறந்துவிடுவேன் நான் பசங்க கூட போவோம் ஜாலியாக ஊட்டிலாம் போவோம் ஊட்டிக்கு போய்விட்டு அங்கே மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் இதல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு போய் ரூம் எடுத்தோம் ரூம் எடுத்துவிட்டு திருப்பி மேட்டுப்பாளையம் வந்து டிராவல் பண்ணா திருப்பி எங்கே ரூம் எடுத்தோன்னே மறந்துவிட்டோம் நாங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு ஜாலியாக இருந்தோம் பசங்களோட போகும்போது அது ஒரு ஜாலி தான் அது டிராவலிங்கு எதுக்கு இது ஹைலைட்டாக நான் போகறான்னா என்னோட டென்ஷன் கொறைக்கிறதுக்கு வெளியே போவோம் எல்லா பிளான் கோவிலுக்கு எங்கேயாவது போவோம் பரிகாரங்கள் எதாவது இருந்தா செய்வோம்